எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்ருக்கேன் ஆனால் இருந்தாலும் நான் கலந்துக்கிட்டதில்லை இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சிக்கன் கிரேவியெல்லாம் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதை விட ரசம் வச்சோன்னா தக்காளி ரசம் வச்சேன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி பேசுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவிங்களும் தங்கம் ரசம் வச்சால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டதில்லை ஆனால் வந்து அதில் வர எல்லாமே சமையல் பற்றி எல்லாமுமே பார்ப்பேன் நான் அதை வந்து நான் செஞ்சும் கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும்